எங்கள் வந் இங்கே பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மரபுன்றது வந்து இந்து இந்து வழி திருமணம் முஸ்லீம் வழி திருமணம் கிறிஸ்ட்டீன் வழி திருமணம் அந்தமாதிரி நிறைய இருக்குது சமூக மரபுகள் இருக்குது மொழி எல்லாமே தமிழ் தான் மதம் நிறைய இருக்குது பழக்க வழக்கங்கள் மொழிக்கான மொழிக்கான லேங்குவேஜ் அவங்கவங்களுக்கான அவங்களுக்கான பழ பழக்க வழக்கங்கள் மதம் அப்படின்னு இங்கே நிறையா கொஞ்சம் பிரிஞ்சிருக்குது வெளிநாட்டு மக்கள் இங்கே வந்தாங்கன்னா இப்போ இப்போ இந்து இந்து மதக்காரங்க இப்போ பொங்கல் கொண்டாடுவாங்க தீபாவளி கொண்டாடுவாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு திருவிழா அந்தமாதிரி இருக்கிறதால அவங்க வெளிநாட்டுலேருந்து இங்கே வரவங்க வந்து நம்ப நம்ப கிராமப்புற சைடில் நடக்கிற அந்த திருவிழா அந்த நம்ப பொங்கல் வர்றது பொங்கல் நம்ப வைக்கும்போது அவங்க பார்க்குற அந்த ஒரு இது அவங்களுக்குலாம் புதுவிதமாக தெரியும் அது மட்டுமில்லாமல் அவங்க பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வேஷ்டி சட்டை அதலாம் எடுத்து கொடுப்போம் இதெல்லாம் வந்து பார்க்கயிலும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக தெரியும் அதேமாதிரி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கொண்டாடுவாங்க ரம்ஜான் கொண்டாடுவாங்க புது டிரஸ் எடுப்பாங்க டிரஸ் எடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது மதமும் அந்தமாதிரி இந்தமாதிரி இந்த மாவட்டத்தில் அதனால் வெளிநாட்டுலேருந்து வரவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வியப்பாக தான் பார்ப்பாங்க நம்ம கலாச்சாரத்தை அது மட்டுமில்லாமல் நம்ம கலாச்சாரம் வந்து ரொம்ப ஒரு நாகரீகமான ஒரு கலாச்சாரம் அது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரொம்ப ஒருபிடிச்சதாவும் இருக்கும் இது இது இந்த மாவட்டத்தில் இருக்கிற கலாச்சாரமும் அதோடய சமூக மரபுகள் முக்கியமானது தான் இவ்வளோ தான் வேறே ஆனால் வெளிநாட்டுலேருந்து வரவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாகவும் ஒரு ஒரு கலாச்சாரம் ஒரு ஒரு கலாச்சாரமாகவும் தான் இருக்கும்